டிஜிட்டல் கலை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இப்போ ஒரு நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்த மாதிரி காமிக்கிறது ஒரு அந்த ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி தி திடீர்னு பார்த்தா ஒரு நூறு பேர் பின்னாடி நிற்கறது ஆயிரம் பேர் பின்னாடி நிற்கறது அதெல்லாம் வந்து நல்லாருக்க மாட்டுன்து அது வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக ரியலாக வந்து ஒரு ஹீரோ கூடவோ ஒரு ஹீரோயின் கூடவோ பத்து பேர் கூட நின்று பேசுகிறது ஒரு நல்லாருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி வந்து இமாஜினேஷன்ல பின்னாடி ஒரு அருவி ஓடுகிறது அருவிமாதிரி வரது அதெலாம் அந்தளவுக்கு வந்து நல்லாருக்க மாட்டேங்கிது அதனால் என்றைக்குமே வந்து மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட கலை தான் வந்து என்னைக்குமே நல்லாருக்கும் இப்போ ஒரு சில படத்திலலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்திரன்லாம் பார்த்தின்னா இப்போ லாஸ்ட்ல ஒரு சீன் வந்து பயங்கர க்ராஃபிக்ஸ் மாதிரிலாம் எடுத்துருப்பாங்கள் அது அந்த ஒரு டைம் மட்டும்தான் பார்த்தா நம்ம பார்த்தா நல்லாருக்குமே தவிர இதே நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சராக நீங்கள் எடுத்துருக்கீங்கள் அப்படின்னா அது எப்போ வேணாலும் பார்க்கலாம் ரொம்ப நல்லாருக்கும் அதை பார்க்கறதுக்கும் அதுதான் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நா நார்மலாக நேச்சராக கொண்டு வர சாங்குக்கும் ரீமேக் பண்ணி இந்த பயங்கரமாக டிஜிட்டலைஸ் பண்ணி கொண்டு வர சாங்குக்கும் வந்து ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்கும் நார்மலாக கொண்டு வரது எத்தனை வருஷம் ஆனாலும் கேட்கலாம் ஆனால் வந்து டிஜிட்டல் பண்ணி ஓவராக கொண்டு அந்த கொண்டு வர சாங்க் அந்த ஒன் ஆர் டூ டைம்ஸ் மட்டும் தான் வரும் அதுக்கு மேலே வராது அதனால் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலை தான் வந்து சிறந்தது என்றைக்குமே